ஆ சார் வணக்கம் சார் ஆ ஜீ வி மார்க்கெட் தானே சார்

சார் இந்தமாதிரி நான் நாளைக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் வெச்சிருக்கோம் முதநாள் நைட்டு வந்துவிட்டு ரிலேஷன்ஸ் எல்லோருமே வந்து வீட்டுக்கு வர்றாங்க ஒரு முந்நூறு பேர்கிட்டே வர்றாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு அதனால் உங்கள் ஃபுட்டு வந்து ப்ரிப்பர் பண்ணலாம்ன்ட்டு சப்பாத்தி தான் ப்ளான் பண்ணியிருக்கோம் உங்கக்கிட்டே ரெடிமேட் சப்பாத்தி இருக்கா ஓகேங்க சார் ஓகேங்க சார்

எனக்கு வந்துவிட்டு ஒரு ஒரு முந்நூறு பேருக்கு சார் ஆ சார் ஆ நைட்டுக்கு மட்டும் தான் சார் இதில் வந்துவிட்டு என்னென்ன ப்ராண்ட் இருக்குதுங்க சார் இதில் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆமாம் ஆமாம்ங்க சார் ஓகே சார் இதில் வந்துவிட்டு ப்ரைஸ் வைஸ்ஸு குவாலிட்டி வைஸ்ஸெல்லாம் எது நல்லாயிருக்கும் எந்த ப்ராண்ட் நல்லாயிருக்கும் சார் இதில் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் எனக்கு ஒரு முந்நூறு முந்நூறு பேருக்கு வேணும் வேணும்ங்க சார் இந்தமாதிரி சப்பாத்தி ரெடிமேட் சப்பாத்தி இதுக்கு வந்து எவ்வளோ பாக்கெட்டுங்க சார் வேணும் எவ்வளோ காஸ்ட் ஆகும் உங்கக்கிட்டே

ஓகேங்க சார் ஓகேங்க சார் சரி ஓகேங்க சார் அதான் எங்களுக்கு எப்போங்க சார் இது வாங்கிக்கலாங்க சார் நான் எப்போ வேணுனா ரெடி தான் இப்போ வந்தால் வந்து வாங்கிக்கிலாங்களாங்க சார் இல்லைங்க சார் இந்த பர்ச்சஸிங் இருக்குது அதனால் நான் நேர்லேயே வந்து வாங்கிட்டு இன்னொரு பர்ச்சசேஸும் முடிச்சுட்டு வந்துடுறோம் ஆ ஓகேங்க சார் தேங்க்யூ சார்